புண்ணிய ஸ்தலங்கள்ல என்ன வகையான கலாச்சார நிகழ்வுகள் ஏற்பாடு செய்கிறாங்க அப்படின்னா இப்ப கோவில்கள்ல வந்துட்டு ஐயப்பன் கோவில் அதாவது அவங்களுக்கு மலை மலைக்கு போகும் போது பஜனை கீர்த்தனை பாடுறது அதெல்லாம் பாடுவாங்க அப்புறம் விழா காலங்கள்ல ப மார்ச் பங்குனி மாதம் அப்படில்லாம் வந்துட்டு திருவிழா ஏற்பாடு பண்ணுறது அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பண்ணுவாங்க சர்ச்சில் வந்துட்டு ஞாயிறுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பிராத்தனை பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் வந்து இந்த கிறிஸ்துமஸ் அந்த மாதிரி தினங்கள்ல வந்துட்டு ஏசு எப்படி பிறந்தாங்க அப்படின்றத இதை வந்து ஒரு கதையாக ஒரு நாடகமாக நடிச்சு அதை ஒரு நிகழ்வாக ஏற்படுத்துவாங்க தர்க்காவில் வந்துட்டு மசூதிகள்ல எல்லாம் சந்தன கூடு அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் வந்துட்டு ஏற்பாடு பண்ணுவாங்க இது எல் இந்த எல்லா நிகழ்வுகளுமே ஒவ்வொரு புண்ணி ஸ்தலங்கள்லையும் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து ஏற்பாடுகள் செஞ்சு நடத்திக்கிட்டிருக்காங்க